ஹலோ குட் ஈவினிங் சார் ஹலோ ஹலோ ஸ் ஹலோ சார் ஆ ஒன் நாட் எய்ட் சார் யெஸ் சார் யெஸ் சார் சார் நான் ஆக்ஷுவலாக சார் த இங்கே ரம்யா சத்தியநாதன் பாலிடெக்னிக்லேருந்து இங்கே தஞ்சாவூர் அங்கே செங்கிப்பட்டிலேந்து தஞ்சாவூர் வர்ற வழியில் சார் ஆமாம் சார் அந்த பிள்ளையார்பட்டி பிள்ளையார்பட்டி தாண்டி சிந்தாமணிக் கிட்ட சார் சிந்தாமணி பஸ்ஸ்டாப் ஆமாம் சார் ஒருத்தர் வந்து சார் ஆமாம் சார் அப்டியே போ வண்டியோட கீழே விழுந்துட்டார் சார் அதனால் ஏதோ பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கு சார் ஏதோ ஹார்ட் ப்ராப்ளமாக என்னென்னு தெரியல பேஷண்ட்டாக என்னென்னு தெரியல சார் அவர் ரொம்ப முடியாமல் இருக்கார் சார் நீங்கள் காட்டுற இடம்னா இங்கே தான் சார் பக்கத்தில் தான் சார் ஆமாம் சார் இல்லை சார் சார் ஒரு கொஞ்சம் இம்மீடியட்டாக வர்றீங்களா சார் சார் இந்த இங்கே நியர் த மெடிக்கல் மெடிக்கல் இருக்கு சார் பக்கத்தில் சார் மெடி மெடிக்கல் கொண்டு போயிடலாம் சார் சார் கொஞ்சம் கொ கொஞ்சம் ஏ இயர்லியராக வாங்க சார் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார்